எனக்கு சின்ன வயசிலேருந்து கேரளா போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை ஏன் அப்படினு பார்த்திங்க அப்படினால் எனக்கு வந்து சின்ன வயசிலருந்து கேரளா பொண்ணுங்களாக இருக்கட்டும் கேரளாவோடய அந்த பாரம்பரியமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்க ஊர் பார்க்க அவ்வளோ அழகாருக்கும் பச்சை பசுமையாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசுலிருந்தே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் இந்த பொண்ணுங்கள் எல்லாேரும் சந்தனம் வச்சுக்கிட்டு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குனு தனியாக ஒரு பாரம்பரியமான இந்த சந்தனம் வைக்கிறது அதுக்கப்புறம் ஒயிட் கலர் சந்தனம் கலர் ஸாரீ கட்டுறது இதெலாம் எனக்கு அப்பயிலேந்தே ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் அந்த கேரளாவில் வந்து அந்த அந்த சாலையெலாம் பார்க்க ரொம்ப வளைஞ்சி அழகாருக்கும் பார்க்க அதுவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனாலே எனக்கு கேரளா போகணுன்னு ரொம்ப நாளாக ஆசை